என் பையன் வந்து நிறையா படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா நான் மட்டும் இல்லை எல்லோருமே அப்படிதான் ஆசைப்படுவாங்க அவங்கவங்க பையன் வந்த நிறையா படித்து ஒரு நல்ல நிலமையில இருக்கணும்னு தான் எல்லோரோட பெற்றோரும் விரும்புவாங்க நானும் அதைத்தான் விரும்புகிறேன் நான் ஏன் விரும்புகிறேன்னா என் பையன் நல்லா படித்து ஒரு பெரிய உயர் அதிகாரியாக வந்து அந்த படிப்புனால அவனால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக அவன் படிக்கணும் ஏன்னா படிப்புனால ஒரு நாட்டோட தலைஎழுத்தையவே மாற்ற முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது படிப்பு அதை வந்து நம்ம நல்ல முறையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து படிப்புனால வர்ற அவசியம் என்ன முக்கியத்துவம் என்ன அதனால் என்னன்ன பயன்பாடுகள் இருக்கு யாருக்கெல்லாம் உதவ முடியும் அது எல்லாம் வந்து நம்ம இப்போ சின்ன வயசிலிருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளத்தோம்னா அவுங்க அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து அதனால என்ன பயனோ அதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க உதவி செய்வாங்க அதுக்காகவாச்சும் நம்ம குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் நல்லா படிக்க வைக்கணும் இப்போ நம்ம குழந்தைங்களை மட்டும் நம்ம படிக்க வைக்க கூடாதுன்னு கிடையாது மற்ற படிக்க முடியாத நிலையில இருக்கிற குழந்தைங்களை கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து படிக்க வைக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு கல்வி குடுத்தோம்னா நம்மளோட பேரை அவங்க காலத்துக்கும் சொல்வாங்கங்குறது ஒரு உலக நியதியாகவே வந்துட்டுருக்கு ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிப்பை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சொல்லித் தரணும் உதவி செய்யணும் ஸோ நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் என் பையன் நிறைய படித்து நல்ல நிலைமையில இருக்கணும்னு ஆசப்படுறேன் விரும்புறேன்